கடலூர் மாவட்டத்தில் கடலூர்லையே பெரிய ஜிஹச் இருக்கு எந்த க எப்பேர்பட்ட நோய்க்கும் சரி இல்லை அடிப்பட்டு எதாவது எலும்பு முறிவு எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் அங்கே கொடுக்குறாங்க அதே மாதிரி அந்தந்த ஊர்லையும் வந்து சின்ன சின்ன பிஹச் இருக்கு அங்கே வந்து எல்லார்க்கும் வந்து ஒரு அஞ்சு பஞ்சாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஹச் இருக்கு அங்கே வந்து இப்போ குழந்த மாசமாக இருக்குறவங்க போனால் அவங்களுக்கான சேவை எல்லாம் செஞ்சு தராங்க தடுப்பூசி போடுறது எல்லாமே உண்டு அதே மாதிரி கோவிட் தொற்று அப்பையும் பிஹச்ல இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து கோவிட் தடுப்பூசி போட்டுக்கோங்க எல்லாருக்கும் நல்லது உங்களால் மற்றவங்களுக்கு போட்டுக்காமல் இருக்காதிங்க மற்றவங்களுக்கும் நல்லது போட்டுக்கோங்க அப்படினு சொல்லி சொன்னாங்க வயசானவங்க அப்படி இருக்கிறவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் போகமுடியல அப்படின்றனால அதே மாதிரி ஷுகர் இருக்கு அவங்களால் சீக்கிரம் வர முடியாது அப்படின்றதுனால இல்லம் தேடி மருத்துவம் வந்து இப்போ அறிமுகப்படுத்தி அவங்கவங்க வீட்டுக்கே வந்து வயசானவங்களுக்கு மாத்திர கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா எங்கள் ஊரில் மருத்துவமனையும் சரி மருத்துவம் கிளீனிக்கும் சரி இதில் எல்லாமே வந்து நல்ல படியாக போயிகிட்டு இருக்கு நல்லா செயல்படுறாங்க